ஏன் உணவு முறைனால் எங்கள் வீட்டில எப்போதுமே நாங்கள் வந்து தோசை தான் நாங்கள் காலையில் சுட்டு சாப்பிடுவோம் தோசை இட்லி இந்த மாதிரி இருக்கும் அது இல்லாமல் வேறன்னா பூரி செஞ்சு சாப்பிடுவோம் காலையில் எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷல்னால் நைட் மீந்த இட்லியே இட்லி உப்புமா பண்ணிடுவோம் அப்படி இல்லைனா வந்து சப்பாத்தி இந்த மாதிரி போட்டிருவோம் மதியம் வந்து எப்போதுமே சோறு தான் வீட்டில வடிப்பாங்க சோறு வடித்து மீன் கொழம்பு வப் வைக்கிறது சாம்பார் வைக்கிறது இதெல்லாம் வச்சிடுவாங்க அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து நாங்கள் இட்லி மாவு இருக்கிறது இட்லி ஊற்றிடுவோம் இட்லி ஊற்றி கொடுத்துருவோம் நைட்டுக்கு வந்து இட்லி சாப்பிட்ருவோம் அப்படி இல்லைனா அப்பா வேலை பார்க்குற இடத்துலேருந்து ரைஸ் எடுத்துட்டு வர சொல்லுவோம் ரைஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருவோம் நைட்டுக்கு மசாலா பொருள்னால் சமைக்கிறதுக்கு தேவையான மசாலாவோட இப்போ எல்லாமே வந்து கடையிலே விற்கிது எல்லாம் மசாலா பொருளுமே கடையிலே விற்கிது சிக்கன் மசாலா விற்கிது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வாங்கிக்குவோம் அப்புறம் சக்தி மசாலா ஆச்சி மசாலா இதெல்லாமே கடையிலே வாங்கிப்போம் அது இல்லாமல் வீட்டில வேற ஏதாவது மசாலா தேவைப்படுதுனா ரசம் வைக்கிறதுக்கும் மசாலா வந்துட்டு சாம்பார் பொடி எல்லாமே இதுல்லாமல் மசாலா வந்து இப்போ மீன் கொழம்புனா மீன் வறுக்கிறதுக்குலாம் வந்து மசாலா கடையில் வாங்கினா நல்லாவே இருக்காது கடை மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் வீட்டிலே மசாலா ரெடி பண்ணிக்குவோம் கொஞ்சண்டு சின்ன வெங்காயம் பூண்டு புளி அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் வச்சு அரைத்து மிளகாத்தூள் போட்டு தனி மிளகாத்தூள் போட்டு பிரட்டி மீன் பொரித்து எடுத்துடுவோம் அதில்லாம வெந்தய குழம்புலாம் வைக்கிறதா இருந்தால் மசாலா அதுக்கு தனியாக எங்கேயும் விற்கிறதுலாம் இல்லை இப்போ கடையில் அதுக்கு வீட்டிலே நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் வெந்தய குலம்புக்குலாம் மசாலா வந்து அது கொஞ்சம் மிளகு அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து அரைத்து மிக்சியில் அடிச்சால் வெந்தய கொழம்பு வச்சிடுவோம் அப்புறம் வந்து வேற என்ன சொல்லணும்னா பிரியாணி மசாலாலாம் வந்து கடையில் வாங்கலாம் அது நல்லாதான் இருக்கும் ஆச்சி மசாலா சக்தி மசாலா எல்லாமே நல்லா ஆனால் பிரியாணி மசாலா வந்து வீட்டிலே ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி அதுக்கு தனியாக மசாலா ரெடி பண்ணுறது வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்போ பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் இது எல்லாம் தான் எங்கள் வீட்டில எப்போதுமே வழக்கமா இட்லி தோசை காலையில் சாப்பிடுவோம் மதியம் வந்து சோறு வடிச்சிடுவாங்க கொழம்பு வச்சிடுவாங்க நைட் எப்போதுமே சப்பாத்தி பண்ணிடுவோம் சப்பாத்தி பண்ணி குருமா வச்சிடுவோம் எப்போதுமே